நான் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு புக்கு வந்து தெனாலிராமன் அப்டிங்கிற ஒரு புக்கு அது ஏன் வந்து என்னை திரும்ப திரும்ப படிக்க வச்சுச்சி அப்படினா அதில் இருக்கிற காமெடி அண்ட் கேரக்ட்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் அதனாம் நான் திரும்ப திரும்ப அந்த தெனாலிராமன் புக்கை வந்து படிப்பேன் அதில் இருக்கிற காமெடிஸ் அண்ட் சீன்னு அப்புறம் பேக்ரௌண்ட்டு அந்த அமைச்சரவைலாம் இருக்குமில்லையா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து திரும்ப திரும்ப தெனாலிராமன் கதைகளை மீண்டும் படிப்பேன் அதை வந்து திரைப்படமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைத்து பார்த்தா வந்து வடிவேல் சார் வந்து ஒரு தெனாலிராமன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நடித்திருந்தாங்க அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க அது நல்ல ஒரு படம் காமெடியாகவும் நகைச்சுவையாகவும் இருந்துச்சி அந்த படத்தில் அதில் சீன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சி அந்த அவங்கவங்க வடிவேல் சார் வந்தவுடைய காஸ்ட்யூம் அவங்களுடைய பேக்ரௌண்ட் எல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்குற கதாபாத்திரங்கள் கேரக்டர்ஸும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியான இதுவும் இருந்துச்சி அவங்களுடைய லாங்குவேஜேஸும் பேசுகிறப்பவும் நல்லா இருந்துச்சி அழகாவும் இருந்துச்சி அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பேசுகிறப்போ அவங்களுடைய சூப்பராக அவங்க பேசியிருந்தாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்து இருந்துச்சி அதனாலே வந்து எனக்கு தெனாலிராமன் கதைனாலே ரொம்ப பிடிக்கும் நான் மீண்டும் மீண்டும் தெனாலிராமன் கதைகளை பார்த்து நான் சிரிச்சிகிட்ருப்பேன் காமெடியாகவும் இருக்கும் அதனாலேயே நான் படிப்பேன் நான் அதனால் எனக்கு தெனாலிராமன் கதைனா ரொம்ப பிடிக்கும்